நான் நேற்று நைட்டு ஹெட்ஃபோனு வந்து வாங்கினேன் அந்த ஹெட்ஃபோனு வந்து சரியாக கேட்கவில்லை காலையில் கேக்கலைன்னு என்று நான் வந்து கேட்கவில்லை சரியாக ஏன்னு பார்த்தா அது வந்து ஹெட்ஃபோனில் வந்து அந்த இது பிஞ்சு போய் இருந்துச்சு ஒயர் வந்து திருப்பி எடுத்துன்னு போய் கடைக்கார்ட்ட எடுத்துன்னு போய் கொடுத்து திருப்பி இதுப்பண்ணி மாற்றி எடுத்துட்டு வந்தேன் திருப்பியும் வந்து வேறு ஹெட்ஃபோனு அவர் எடுத்து கொடுத்தாரு அந்த கடையில் நேற்று நைட்டு போய் வாங்கிவிட்டு வந்து இன்னைக்கு காலையில் போட்டுப் பார்த்தா வரல திருப்பியும் அதே மாதிரி வந்துடுச்சி